நான் வந்து ரன்னிங் ஷூ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இருக்கிறதுலே பிடிச்ச ப்ராண்டு எதுன்னு கேட்டீங்கன்னால் பூமாதாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு பூமான்ற பெயர கேட்டாலே ரொம்ப பிடிக்கும் என் கேர்ள் ஃப்ரெண்டு பெயரு கூட பூமாதாங்க அதனால் தான் எனக்கு இந்த பூமா ப்ராண்டு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இருந்தாலும் பூமா ப்ராண்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் மற்ற ப்ராண்டை கம்ப்பேர் பண்ணுறப்ப ரொம்ப ஸ்மூத்னெஸ்ஸு ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும் நல்லா இருக்கும் பூமா ப்ராண்டு உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அப்புறம் இதுக்கேற்ற காஸ்ட்டியூம் பார்த்தீங்கன்னா நான் ரன்னிங் போகிறப்ப டீ ஷர்ட்டு ட்ராக்குதாங்க அதுவும் பூமாதாங்க ட்ராக்கு பூமா ட்ராக்கு டீ ஷர்ட்டுமே பூமா டீ ஷர்ட்தாங்க எல்லாமே ஷர்ட்டுக்கூட பூமாதாங்க யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கேன் நல்லா இருக்கும் ஆனால் ரன்னிங்க்கு வந்து பூமா டீ ஷர்ட்டும் பூமா ட்ராக்கும் பூமா ஷூ இதை மூணுதான் போட்டு போயிட்டுருக்கேன் ரொம்ப கம்ஃபட்டபுளா இருக்குது ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது ஃபீல் குட்